ஐயா இந்த மாதிரி நான் வேலை நல்லாதான்யா செஞ்சேன் ஆனால் என்னால் சரியாக செய்ய முடியலை நான் மட்டும் இருக்கிறதால என்னால் சரியாக செய்ய முடியலை வேலை என்னால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு செஞ்சேன் என்ன அப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்குதான்யா நான் செய்வேன் நான் ஒரு ஆள்தான் இருக்கேன் நான் என்னால் அந்த அளவுக்கு செய்ய முடில இன்னொரு ஆள் நீங்கள் வந்து என்ன ஒரு ஆளுக்குதான் சம்பளம் தருவீங்க நான் இன்னொரு ஆளை எப்படி கூப்பிட்டு வர்றது அதை நீங்கள் நீங்கள் சொல்லிருந்தீங்னா நான் செஞ்சுருப்பேன் அதை எனக்கு வந்து நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் எனக்கு வந்து சம்பளம் கம்மியாதான்யா கொடுக்குறீங்க அந்த ஒரு ஆளுக்குள்ள வேலையதான்யா நான் செய்ய முடியும் என்ன வந்து அதிகமாக வேலை செய்ய சொல்லாதீங்க அதான்யா நாளைக்கு என்னென்னா நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஆளுக்குள்ள வேலையை தான் நான் செய்ய முடியும் என்னால் வந்து நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா அதுக்காக என்னால் அவ்ளவு செய்ய முடியாதுய்யா என்னால் சரிய்யா நான் முடிச்சிடுறேன்